ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் கேட்குது ஆமாம் மேடம் பியூட்டி டாக் க்ரூமிங் ஷாப் தான் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ம் என்ன டாக் மேடம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஒன்றும் இல்லை மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஓகே மேம் என்னைக்கு மேடம் ஆ இருக்குது மேடம் இருக்குது மேடம் க்ரூமிங்க்கு வந்து ஆமாம் ஆமாம் எல்லாமே இருக்குது எல்லாமேதான் இருக்குது மேம் க்ரூமிங்க்கு வந்து பர் டாக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மற்றபடி எங்கக்கிட்டே ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது இப்போ வந்து பிக்கப் ட்ராப்பும் பிக்கப் ட்ராப்பும் நாங்களே பண்ணிப்போம் டாக்கு எல்லாமே ஆ ஆமாம் மேடம் லொகேஷன் அனுப்ச்சுட்டா பிக்கப் பண்ணிப்போம் நீங்கள் வர்றதுக்கு விருப்பப்பட்டால் கூட வரலாம் அப்படி இல்லைன்னா நாங்களே கூட எங்கக்கிட்டே ஆள் இருக்காங்க கூட்டிட்டு வந்துவிட்டு கூப்பிட்டு அனுப்பிடுவாங்க மேம் அந்தமாதிரி ஹாஸ்டல் ஃபெஸிலிட்டியும் இருக்குது மேடம் நீங்கள் எங்காச்சும் சப்போஸ் வெளியில் போகிறீங்கன்னா ஒரு வாரம் வெளியில் போகிறீங்கன்னா ஆ ஓக் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ மேடம் இந்த க்ரூமிங்க்கு தான் பெர் டாக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதில்லாம ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து என்ன பர் கிலோமீட்டருக்கு வந்து செவெண்ட்டி செவெண்ட்டி கேக்கிறோம் அப்புறம் வந்து இந்த ஹாஸ்டல் வந்து ஆமாம் ஹாஸ்டல் வந்து பெர் டேவுக்கு வந்து டூ தௌசண்ட் மேடம் ரெண்டு டாகுக்குமே சேர்த்து ஆ ஆ ஓகே மேடம் நீங்கள் வாங்க ஷாப் பின்னாடியே இருக்குது ஹாஸ்டலு நாங்கள் ம் எல்லாமே எல்லா ஃபுட்டு மெடிசன்ஸ் மெடிசன் எல்லாமே நாங்களே பார்த்துக்குவோம் மேடம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாம்பெர்ஸ் டாக்கு டோட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே எங்கக்கிட்டே இப்போவே ஒரு ஆ ஓகே மேடம் வாங்க மேடம் எங்கிட்ட வந்து இப்போவே ஒரு ஒரு ஒரு ஒரு இருபது டாக்ஸ் கிட்டே எங்கள் ஹாஸ்டலில் இருக்குது மேடம் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் உங்கள் ஆ ஆ ஓகே மேம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பார்த்தாலே பிடிக்கும் ஆ ஓகே மேம் நீங்கள் வாங்க நாளைக்கு வாங்க வாங்க ஓகே மேம் தேங்க்ஸ் ம்